இங்கே வந்து நல்லா தொழில் வந்து வே நகைக் கடை இருக்குது எல்லாம் பால் பண்ணைக்குப் போகிறாங்க போறவங்கள்லாம் வெள்ளிப் பட்டறைக்கு போறவங்களும் போகிறாங்க இங்கே சேலத்தில் வந்து பேமஸு வந்து இந்த மே மாதம் வந்துடுச்சு நல்லா சீசனு நல்லா மாங்காய் வந்து குண்டு மாங்காய் நீள மாங்காய் இந்த மாதிரில்லாம் வாங்குறாங்க பெரும்பாலும் சேலம்ன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாம் கம்பெனிக்கு போறவங்க இந்த மாதிரி வேலைக்கு போறவங்கள்லாம் இருக்கிறாங்க நிறையா பேர் விவசாயம் பற்றி என்ன இந்த நெல் நடுறது அதெல்லாம் இங்கே பேமஸ் தான் எது இங்கேல்லாம் வயல் நிறையா இருக்கறதுனால இந்த கம்பு போடுறது இந்த கடலக்கா போடுறது கடலக்கால்லாம் இங்கே நல்லா பெரும்பாலும் இங்கே சேலம்னாலே கடலக்காயல்லாம் நல்லா பேமஸ் தான் கடலக்கா இந்த கொய்யாக்கா சப்போட்டா பழம் இந்த மாதிரில்லாம் இங்கே இந்த குண்டு மாங்காய் இந்த மாங்காய் வகைலாம் இருக்கிறதெல்லாம் இங்கே நல்லா பேமஸ் தான் சேலம் எல்லாமே தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு துவர மொச்சைக்கொட்ட இந்த மாதிரில்லாம் இங்கே நல்லா விளச்சலு நல்லா பரவாயில்ல இந்த சேலம் மாவட்டத்தில்